தமிழ் மக்கள் தங்களுடைய மொழியின் மூலமாக எப்படி கலாச்சாரத்தை வந்து மேம்படுத்துகிறாங்க இல்லை போற்றுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய்னாக வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைதான் அதுதான் கலாசாரங்றது என்னென்னா நம்மளுடைய ஆதிகாலத்தின்போது எப்படி நம்ம வாழ்க்கை முறை இருக்குது நம்முடைய உணவு முறை எப்படி இருக்குது நம்மளுடைய உடைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்துதான் நம்மளுடைய அந்த கலாச்சாரங்றத சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான நம்ம ம நம்மளுடைய தமிழ்மொழி அப்போ இருந்து நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் திருவிழாவாகட்டும் இல்லை வந்து பூஜைகள் செய்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து போறுற்றக் கூடியதாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அந்தமாதிரிதான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ திருவிழாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாடகங்கள் அப்புறம் வந்து இந்த பொம்மை வைச்சுட்டு செய்கிற நாடகங்களாக இருக்கட்டும் இல்லை டான் இந்த பாம் மியூசிக்காக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து தமிழ்லேயே நடக்கும் அதேமாரி சில ப சில ஊர்களில் சில கோயிகளெல்லாம் வந்து தமிழிலே வந்து இது பண்ணுறாங்க அந்த பூஜை செய்வாங்க இல்லையா அதெல்லாம் தமிழ்லேயே வந்து பண்ணுறாங்க ஸோ இப்போ என்னென்னா இந்த மொழியின் மூலமாகதான் நம்ம இனிமேல் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்னும் மேம்படுத்துகிறாங்க அதேமாரி இப்போ ஃபாரின்லிலில் ஃபாரின்லில் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் போனால்கூட தமிழ்மொழியின் மூலிமா வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் அங்கே வைச்சுருக்காங்க அப்படின்னா தமிழ்மொழியில் போட்டிருப்பாங்க இப்போ சரவணா பவன்னால் சரவணா பவன் அங்கே இருக்கும் ஸோ எல்லாேருமே வந்து இங்கிலீஷ் நேம் பார்த்துட்ருப்பாங்க திடீரென்னு சரவணா பவன்னு தமிழில் பார்க்க போகும்போது அந்த அதர்ஸ் அதர் அதர் கண்ட்ரி மக்களுக்கு வந்து அது தெரியணும் ஓ தமிழர்கள் இங்கே வந்து கடை வைச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே ரொம்ப வந்து அவங்க பாரம்பரியமாக செய்வாங்க அந்த உணவுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னால் நம்ம அந்த மொழியின் மூலமாக நம்மளுடைய தமிழ் மொழியின் மூலமாக நம்ம கலாச்சாரத்தை எல்லா இடத்திலையுமே நம்மளால வந்து பரப்ப முடியும் இப்போ இங்கிலீஷ்காரன்னால் இங்கிலீஷ்காரன் என்ன வைச்சுருக்கான்னா அதேமாரி வெளி வெளிநாட்லேயும் அந்த மாதிரி இங்கிலீஷ்காரன் வைச்சுருப்பான் ஹோட்டல் வைச்சுருப்பான் அது என்னென்றது அவங்களுக்கு தெரியாது எப்படி இருக்குங்றது தெரியாது ஆனால் தமிழ் எங்கேப் போனாலும் அவங்களுடைய தமிழில் வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய பக்தி அவங்களோடய கலாச்சாரம் என்னென்றது எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சுரும் ஸோ இதன் மாதிரிதான் வந்து நம்மளுடைய மொழியின் மூலமாக நம்மளோட கலாச்சாரத்தை நாம் வளர்த்துட்டு வர்றோம்